சமையலறையில் உறுப்பினர்கள் குடும்பத்தோட நேரத்தை எப்படி செலவிடுவோன்னா நம்ம நம்ப தனியாக தான் சமைப்போம் ஆனால் உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம நம்ம ஒரு ரெசிபி சொல்லுவோம் அவங்க ஒரு ரெசிபி சொல்லுவாங்க நான் இப்படிதான் இந்த பொருளை செய்வேன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க வந்து இன்னொருத்தவங்க நான் இப்படிதான் செய்வேன் அவங்கவுங்கள்டேந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கிகிட்டு நம்ம ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி செய்வோம் அவங்கவுங்கள்கிட்டேந்து நம்ம கற்றுப்போம் கற்றுக்கிட்டு எல்லாத்தையுமே பண்ணுவோம் அப்படிதான் உறுப்பினர்களோடு டைம் செலவிடுறதுன்னா அப்படிதான் அவங்க தனியாக பேசிட்ருக்கும்போது சமைக்கிறோம் அப்படீன்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படீன்னா அதில் வந்து நம்ம சமைக்கிறதை நம்ம பார்க்கும்போது இன்னொருத்தவங்க அது சமையல் பற்றி மட்டுந்தான் பேசுவாங்க இல்லையா ஸோ சமையல் பற்றி பேசும்போது அவங்க வந்துவிட்டு நிறைய சமையல் குறிப்புகள் கொடுப்பாங்க எப்படீன்னா நான் இப்படிதான் சமைப்பேன் நான் இப்படிதான் சமைப்பன்னு சொல்லுவாங்க நானும் சொல்லுவேன் நம்ம இப்படிதான் சமைப்போம் அப்படீன்னு இப்படிதான் எண்ணங்களை பகிர்ந்து கொள்றதுனா அதை நம்ம இப்படிதான் பகிர்ந்து கொள்வோம் வேறு எந்த வழியிலையும் அவங்களுக்கு நம் நம்ம அப்படியே அவங்க சமைக்கிறன்னு சொன்னா கூட நம்ம விட போறதில்லை ஏன்னா அவங்க குடும்பத்தில் ரிலேஷனாக வந்து இருக்காங்கங்கும்போது அதை நம்ப வந்து பயன்படுத்த போகிற அவங்களை சமைக்க சொல்ல போறதில்லை அவங்கள்டேந்து வேணா நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு வேணா கேட்டுப்போம் அவங்க சொல்லுறதும் நம்ம செய்வோம் அவங்க சொல்லுறது நம்மளுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டைம் நம்ம அந்த மாதிரியே செஞ்சு பழகுவோம் மற்றபடி அவங்க சொல்றதை கேட்குறோம் அவங்க பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை அவங்க சொல்றதை நம்ம பண்ணுறோம் குடும்பத்தோடு இப்படிதான் செலவிடுவோம் அதுமாதிரி பேசிக்கிட்டே பேசிகிட்டு பேசிக்கிட்டே நம்ம செய் செய்வோம் பே பேசிக்கிட்டே சமைக்கும் போது நமக்கும் நேரம் ஓடுறதே தெரியாது நம்ம தனியாக சமைச்சோம்ன்னா நம்ம ரொம்ப லேட் ஆகும் பேசிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட நேரமும் குறைவாக இருக்கும் சமைக்கிற நேரமும் குறைவாக இருக்கும் நம்ம சமைச்சதும் நமக்கு தெரியாம இருக்கும் அதனால் நம்ம சமைக்கும் போது பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் சமைக்கணும் என்னத்தையும் பார்த்து பேசிக்கிட்டே சமைச்சாலும் பார்த்து சமைக்கணும் சமைக்கும் போது குடும்பத்தோட சமைக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம்தான் பேசிக்கிட்டே சமைப்போம் இல்லையா அதில் ஒரு சந்தேஷ் சந்தோஷம்தான்